சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குன்னு அவ்வளவா கிடையாது அப்படியே பொழுதுபோக்குன்னு பார்த்திங்கனா கோயில் திருவிழாக்கள் மற்றும் பொங்கல் பண்டிகை பூ பூத்திருவிழா இந்தமாதிரி நிகழ்ச்சிகள்தான் கொண்டாடப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் நிறையா இடத்துல நடக்கும் அதுக்கான மாடுகளை ஏற்பாடு பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுற போன்ற விஷயங்கள் நல்லா சிறப்பாக நடக்கும் அதேமாதிரி கோயில் திருவிழாக்களும் நிறையா நடக்கும் தேர்த்திருவிழா பூத்திருவிழாக்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் வெளியூரில் உள்ள மக்களும் உள்ளுரில் வந்து பங்குப்பெற்று சொந்தபந்தங்களோடு சிறப்பாக கொண்டாடுவாங்க இங்கே வந்து கலாச்சார சிறப்பு மிக்க ஒரு மாவட்டம் ஆகும் பக்கத்தில் காரைக்குடி இருக்குது மேலூர் மதுரை இதெலாம் பக்கத்து பக்கத்து மாவட்டங்கள்னாலே கொஞ்சம் சிறப்பாகவே நடவடிக்கைகள் நடக்கும்